பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மிஷின் இருக்குது அது எங்கள் மாமியார் எப்பலேருந்தே தைக்கலான்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டில் அவங்க வாங்கி போட்டாங்க ஆனால் அவங்க வயசாயிடுச்சி அவங்க வந்து தைக்க முடியாமல் அவங்க பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க இப்போ நான் வந்ததுக்கப்புறம் பிளவுஸ் கண்டிப்பாக தச்சு நமக்காக நம்ம வந்து இப்போ விலவாசி எல்லாமே ஏறிடுச்சின்னுட்டு நம்மளே தச்சு போட்டுக்கணுன்றத்துக்காக சொன்னாங்க இப்போ அது ரொம்ப நாளாகவே நம்ம போகணுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாகவே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போக போக முடியாமல் நின்றுடுச்சி இப்போது வந்து நான் கண்டிப்பாக நமக்காக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் போயிட்டிருக்கேன் இப்போ போயிட்டு போயிட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு பிளவுஸ் வந்து பயமாக தான் இருந்தது ஒரு ஆட்ரு வந்துருந்தது இப்போ நம்ம தச்சு கொடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கி தச்சு தச்சு முடித்து கொடுத்துட்டேன் அவங்க வந்து போட்டு பார்த்துட்டு இது யார் தச்சதுன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கேட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்களாம் ரொம்பவே நல்லாவே தச்சு கொடுத்துருக்குறாங்க எனக்கும் தச்சு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கேட்டிருக்காங்க விசேஷத்துக்கெலாம் எல்லாமே தச்சு கொடுப்பாங்களானு சொல்லிட்டு அவங்களாண்ட கேட்டுக்கிறாங்க தச்சு கொடுப்பாங்க கண்டிப்பாக அதனால் வந்து கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன் க எனக்கு இப்போ கொஞ்சம் நல்லாவே சந்தோசமாக இருக்குது நம்ம கண்டிப்பாக நம்ம எல்லாமே தச்சு கொடுப்போம் சக்ஸஸ் ஆகின்றது ஒரு சந்தோசமாக இருக்குது பரவாயில்ல ஒரு பயத்தோடு தான் நான் போனேன் தைக்க முடியுமா நம்மளால நம்ம ஒரு படிக்க தெரியாதவங்கன்ட்டு இப்போ உண்மையிலே நல்லா கற்றுக்குனேன் எனக்கு ரொம்பவே அந்த தொழில் பிடிச்சிருக்கு எனக்கு இன்னும் கற்றுக்கணும் நல்லாவும் தைக்கணுன்ற ஒரு இது சொன்னாங்கன்னால் இன்னும் உண்மையில் நல்லாவே தைப்பேன் நல்லாவே இருக்குது